இன்றைய கல்விமுறையானது ஆங்கில கல்விமுறை மனானம் செய்து ஒப்பிப்பது மட்டுமே கல்வியாக இருக்கிறது வாழ்க்கையோடு ஒத்துப்போகவில்லை ஆனால் நமது பண்டைய கல்விமுறை குருகுல கல்விமுறை அதில் எல்லா சாஸ்திரங்களும் இருந்தது எல்லா வகை மாணவர்களும் படித்தார்கள் அவரவருக்கு இயல்பான இய விருப்பமுள்ள பகுதிகளில் தேர்வு பெற்று அவர்கள் அந்த துறையில் சிறந்து விளந்துகனாக இருந்தார்கள் ஆன்றால் இன்று ஆங்கில கல்வியின் முறையின் காரணமாக நமது பண்டைய இந்திய கல்விமுறை பாதிக்கப்பட்டு இந்திய கலாச்சாரம் பண்பாடுகள் அழிக்கப்பட்டுவிட்டது மும்முதா முன் உதாரணமாக இருந்த நமது இந்திய கல்விமுறையானது மாறுப்பட்டு இன்று இன்றைய சமுதாயம் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது